இந்தியாவில் முக்கியமான பண்டிகை மற்றும் விடுமுறை எதுன்னால் வருடப்பிறப்பு சுதந்திர தினம் குடியரசு தினம் திருவள்ளுவர் தினம் பொங்கல் தீபாவளி கிறிஸ்மஸ் ரம்ஜான் திருவள்ளுவர் தினம் மே உழைப்பா உழை உழைப்பாளர் தினம் மற்றும் வள்ளலார் தினம் எல்லா நாட்களிலும் இந்திய அரசு விடுமுறை அளிக்கிறது அவற்றுக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த மதத்தினர் வந்து அவுங்கவங்க முறையில் விழாவை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் தீபாவளி என்றால் பட்டாசு வெடித்து கொண்டாடுகிறார்கள் ரம்ஜான் என்றால் பிரியாணி செஞ்சு சாப்பிடுகிறார்கள் தீபாவளி அப்பறம் பொங்கல் என்றால் மா மாடுகளை கழுவி சுத்தம் செய்து பொங்கல் வைத்து வழிபடுகிறார்கள் அப்புறம் தைப்பூசம் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு பண்டிகை கொண்டாடி வச்சு அதை சிறப்பாக கொண்டாடிக்கிட்ருக்கிறாங்க